எங்களுக்கு பொழுது போக்குன்னா எங்கேயாச்சும் போவோங்க வெளியே போவோம் துணி கடைக்குலாம் போனால் நல்லா ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைகளாம் இந்த பெரிய பெரிய கடை போத்திஸ் இந்த சென்னை சில்க்ஸ்ஸு இந்த மாதிரியெல்லாம் போவோம் கணபதி சில்க்ஸ்ஸெல்லாம் போனால் நல்லா அந்த லிஃப்டில் போகிரக்காகவே போவோம் துணியும் எடுப்போம் நல்லா இருக்கும் அங்கே எல்லாம் எடுத்தால் நல்லா அங்கே ஜாலியாக எல்லா விளையாடிட்டு நல்லா லிஃப்டில் போய் பார்த்துட்டு பொம்மை எல்லாம் ட்ரெஸ் போட்டு இருக்கிறதுலா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் பாப்பால்லாம் போய் எல்லா தொட்டு தொட்டு பாப்பா அப்பா இது வாங்கி கொடுப்பா அதை வாங்கி கொடுப்பானெல்லாம் சொல்லுவா அங்கேயே எல்லாம் சாப்புடுறதுக்கு ஸ்னாக்ஸ் ஐட்டமெல்லாம் இருக்கும் எல்லாம் கொஞ்ச நேரம் இருந்து சாப்பிடுட்டு எல்லா ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு வருவோம் அப்புறோம் பக்கத்திலயே இந்த மாலெல்லாம் இருக்குதுங்க அங்கெலாம் போயிருக்கோம் ஃபன் மாலுண்ட்டு கூட்டிட்டு போனார் அங்கே நல்லா பொழுது போக்கு அம்சலாம் நிறைய இருக்குது குழந்தைங்க கேம் ஆடுறது அப்புறோம் அந்த ஐஸ்க்ரீம் பார்லர் மாதிரி உள்ளயே இருக்குது மினி சினிமியா சினிமா தியேட்டர் இருக்குது அங்கேயும் எல்லாம் சினிமாலாம் பார்த்துருக்கோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டமெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்குது எல்லாம் வாங்கி தந்துருக்கார் எல்லாம் சாப்பிட்ருக்கோம் குழந்தைங்களா ரொம்பவும் ஜாலியாக இருப்பாங்க அங்கே போனால் டைம் போகிறதே தெரியாது அப்புறோம் எங்கேயாச்சும் ஸ்பார்க்குக்கெல்லாம் போயிருக்கோம் பார்க்கெல்லாம் போனால் அந்த இந்த ஸீசா அந்த வழுக்காம் பாறை ஊஞ்சல் இது எல்லாம் ரொம்பவும் நல்லா விளையாடுவாங்க குழந்தைங்களாம் அங்கே எல்லாம் ஸ்னாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்கன்ட்டு கேட்டு எல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் இருப்போங்க பார்க்கெல்லாம் போனால் நான் விளையாடுறதெல்லாம் தூறி ஆடுறதெல்லாம் ஃபோனில் எடும்மா நான் பார்க்கணுட்டு எல்லாம் குழந்தைங்களும் சொல்லுவாங்க எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அங்கேயே ரொம்ப நேரம் இருப்பாங்க பார்கில் அப்புறோம் யாராச்சு ஃபோன் பண்ணுவாங்க நல்லா பேசிகிட்டு வீடியோ காலில் போய் இந்த மாதிரி நாங்கள் இங்கே இருக்கோம் அங்கேருக்கோம் இது ரொம்ப இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் வாங்க அப்படினெல்லாம் கூப்பிட்டுருக்கோம் ஒவ்வொருத்தர் பக்கத்தில் வீடு இருந்தால் வருவாங்க சொந்தக்காரங்க ரொம்ப லாங்காக இருந்தால் சரி நாங்கள் இன்னொரு நாளைக்கு வரோம் நீங்கள் போய்கிட்டு வாங்க என்ஜாய் பண்ணிகிட்டுவாங்க அப்படினெல்லாம் சொல்லி இருக்காங்க அப்புறம் இந்த சாந்துகீறுண்ட்டு ஒரு இடத்துக்கு போனோம் அங்கே வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லன்ட்டு அங்கே ஹாஸ்ப்பிட்டலில் போய் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு அங்கே பக்கத்திலயே குழந்தைகளுக்கு எல்லாம் விளையாடுறதுக்கு நிறையா விளையாட்டு உபகரணங்கள்லலாம் இருக்குது அங்கே எல்லாம் ஆடிகிட்டு அங்கே பக்கத்திலயே கேண்டீன் இருக்குதுங்க அங்கே சாப்பாடெல்லாம் ரொம்பவும் சூப்பராக இருக்குது டிஃபன் ஐட்டமும் நல்லா இருக்குது சாப்பாடு ரொம்பவும் அங்கே இடம் பார்த்தால் ரொம்பவும் கிளீன்னாக இருக்குது அங்கே போய் சாப்பிடவுன்ன ரொம்ப ஆசை எங்களுக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே போய் சாப்பிடுட்டு தான் வருவோம் அந்த மாதிரி இடம் சாப்பாடு ஐட்டமும் ரொம்ப சுத்தமாக பண்ணுவாங்க நல்லா அங்கே கொடுக்கறத பார்த்து அந்த தட்டெல்லாம் பார்த்தால் அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்க இன்றைக்கு கொஞ்சம் சேர்ந்து சேர்த்து சாப்புடலாமா இன்னொரு நாளைக்கு அந்த இடத்துக்கு போகலாமான்னு ஒரு ஆசை தான் இருக்கும் அந்த ஆசை சாந்துகீறு அந்த பார்க்கெல்லாம் பார்த்தா ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்புறோம் வேறு வந்துங்க பக்கத்தில் கோவில் இருக்குதுங்க இங்கே ஒன்று கோ ஒரு முருகன் கோவில் இருக்குது செல்லாண்டியம்மன் கோவிலெல்லாம் இங்கே பக்கத்திலயே இருக்குங்க அங்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம் பக்கத்தில் எங்கே அக்கா அங்கே இருக்காங்க அங்கே கு கோட்ரெஸில் மாமா வந்து போலீஸ் வேலை பார்க்குறாரு அங்கே போனால் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கோவிலுக்கு போவோங்க போய்ட்டு அங்கே பக்கத்திலயே இது இருக்குதுங்க ஐஸ்க்ரீம் பார்லர் கூட்டிகிட்டு போவார் அப்புறோம் ஒரு பெகர்ஸ்டாண்ட் ஒரு பார்க் இருக்குங்க அங்கே வந்து சர்ச் மாதிரி அங்கே போய் எல்லாம் ம இது ம இது பே இது பண்ணிட்டுங்க சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்சோம் நேரலாம் இருந்துகிட்டு பார்க்கெலலாம் விளையாடிட்டு வருவோம் ரோஸ் கார்டன் மாதிரியெல்லாம் சூப்பராக இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு நாளைக்கு வரலாமா அந்த மாதிரி தான் ஆசை வரும் ரொம்பவும் நல்ல நல்ல இடமெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம்